நான் ஓடும் போது எந்த பாட்டு பாட்கேஸ்ட் எதுமே பார்க்குறதுங்குறது எனக்கு எதுவும் பிடிக்காது ஓடும்போது ஏதாவுது ஒன்று யோசிச்சுட்டு வேணால் ஓடுவேன் எப்போயுமே ஒரு கவனம் செலுத்திக்கிட்டு தான் ஓடுவேன் அதாவது சிக்ஸ் பேக் வரமாதிரி நமக்கு ஒடம்பை அப்படியே கட்ஸு வர மாதிரி உசரமா வரமாதிரி நல்ல கலர் வரமாதிரி நினைச்சிக்கிட்டே ஓடுவேன் எப்போயுமே ஒரு சிந்தனையிலே ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஓடுறதுங்கிறது கொஞ்சம் களைப்பு எடுத்துவிட கூடாதுன்காக அப்பப்போ ஏதாவுது ஒன்றுல கவனம் செலுத்துவேன் அதாவது ஒரு பையன் எங்கேயாவுது பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தாலோ அவனை பார்க்கறது

எனக்கு அதுவே பார்த்துக்கிட்டே போவேன் இல்லைன்னா வெயில் எவ்வளோ நேரம் அடிக்குது அதை கவனிச்சிக்கிட்டிருப்பேன் வானம் தெளிவாகுதா இல்லையான்னு பார்ப்பேன் எந்த நேரத்துக்கு வந்திருக்கோம் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடக்கிறது அப்புறம் டைமை அப்பப்போ பார்த்துக்கிட்டே நடக்கிறதுங்குறது நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே நடப்பேன் பாட்டு இசை இந்த மாதிரி எதுவும் கேட்டு பழக்கம் இல்லை ஆனால் கேட்குறக்கு பிடிக்காது ஏன்னால் அது அந்த கோணத்துக்கு நம்ம இல்லை அதனாலே செட்டாகாது பாட்டு கேட்டுகிட்டு போறதுனால கவனம் மாறும் களைப்பு எடுக்கலாம் தூங்கலாம் உட்காரலாம் அப்டின்னு சொல்லி தோணும் அதனால பாட்டு கேட்டுக்கிட்டு போகமாட்டேன் எப்போயுமே நடந்துக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவேன் எப்போயுமே பாட்டு கேட்காமல் தான் நடப்பேன் அப்பப்போ அப்பப்போ வேணால் நடந்துக்கிட்டே இருப்பேன் பாட்டு கேட்குறதுங்குறது நமக்கு எனக்கு செட் ஆகாது மற்றவங்களுக்கு செட் ஆகலாம் ஆனால் எனக்கு செட் ஆகி பழக்கம் இல்லை ஏதாவுது ஒன்றுல கவனத்தை செலுத்திக்கவும் தான் ஒரு ஓட்டம் நம்ம கால்களை கவனம் செலுத்திக்கலாம் இப்படி நம்ப ஓடும் போது நம்ப தலையை பா கீழே பார்த்துக்கிட்டு ஓடுகிற ஓடுகிறனால நம்ம எந்ததெந்த இடத்துல ஓடுகிறோம் எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படின்னு ஒரு சிந்தனையிலே இருப்போம் ஓடும்போது தரை பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் தரையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரியா ஒரு கிறுக்கலாம் ஒரு அப்படியே ஒரு ஒரு தட்டம் வேகமாக சுற்றுற மாதிரி ஒரு தோணும் ஒரே இடத்துல ஓடுகிற மாதிரியே தோணும் அதனாலயே கீழே பார்த்துக்கிட்டு ஓடலாம் ஆனால் கீழே பார்த்துக்கிட்டே ஓடவும் முடியாது இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டே ஓடினோனா ரொம்ப களைப்பு எடுக்கும் அதனாலே கீழே பார்த்துக்கிட்டு ஓடுவதே பெஸ்ட்டு ஏன்னால் சுற்றியும் முற்றியும் பார்த்தன்னா நம்ம ரொம்ப நேரம் ஓடுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் தாட்டாக வரும் அதனாலே ம மனதே சொல்லும் நீ ரொம்ப தூரம் ஓடுறே டா ஏன் அவ்வளோ தூரம் ஓடுகிற களைப்பு எடுக்குது உட்காரு பசிக்குது போ வீட்டுக்கு போ சோம்பேறியாக இரு அப்படினே சொல்லும் அதனாலையே கீழே பார்த்துக்கிட்டு ஓடுவதே ஒரு மி இல்லேன்னா ஆகாயத்தை ஒரு துளி மேலே பார்த்து சூரியன் எந்த பக்கம் உ உதி உதிக்கிறதோ அதை பார்த்துக்கிட்டே ஓடுவது நல்லது அப்பப்போ கவனம் நான் செலுத்துவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உசரமா ஆகுவது எனக்கு உடம்புல கட்ஸு வரது அந்த மாதிரி ஏதா ஒன்று நினைச்சிக்கிட்டே ஓடுறதனால நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகிறோம் அப்படின்னு நினைப்பேன் அதனாலேயே கொஞ்சம் வேகமாக ஓடுவது கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுவது நம்ம எதுக்காக ஓடுகிறோம் நம்ம எதுக்கு வெட்டியாக ஓடுகிறோமா ஏதாவுது முயற்சிக்காக ஓடுகிறோமா அப்படின்னு பார்க்குறது நம்ம உடம்ப உடம்ப கொறைக்கிறக்கு கூட ஓடுவேன் காலையில் காலையில் நான் எஸ்ஸைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதனால் பிரச்சினையே இல்லை ஓடிகிட்டு தான் இருந்தேன் நல்லா தான் இருக்கும் ஓடும் போது ஓடி ஒரு நாள் அஞ்சரை வாக்கில் ஓடுனாலே போதும் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு ஓடுறோமா ஓடி அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு ஓடுனாலே நமக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரும் எப்போயுமே அஞ்சரை மணிக்கு ஓடுறதனாலேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் அதை பற்றி நம்ம நினைக்க முடியாது ஏதாவுது ஒன்று நினைச்சிக்கிட்டே ஓடினோன்னா ரொம்பவே டயர்ட் ஆயிடுவோம் ஏதாவுது ஒரே விஷயத்தில நம்ம நினைச்சுக்கிட்டே ஓடணும் இல்லேன்னா அங்கேயும் இங்கேயும் அப்பப்போ ஏதாவுது சுற்றி பார்க்குறது அப்பப்போ ஒரு அஞ்சாறு தடவை பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தூரமெலாம் ஓடமாட்டேன் அளவாக அளவாகவே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் அப்பப்போ ஃரெண்ட்ஸ் கூட நண்பர்கள் கூட க காலேஜு பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓடுறனாலையே அங் அங்கேயே பாதி தூரம் நாம் ஒழைக்கிறோம் அதனாலயே அதிகமாக ஓட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த காலத்திலேலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வே வண்டியில் போவது பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு வண்டி பக்கத்து ஏரியாக்கா மளிகைக் கடைக்கு போகணுனா கூட ஒரு வண்டி வேணும் இல்லேன்னா நான் நகரமாட்டேன்ங்கிற மாதிரி இந்த காலத்து பசங்கள் சுத்திகிட்டுக்குறாங்க ஆனால் அப்பப்போ வாக்கிங் போவது ஃப்ரெண்ட் நண்பர்களோடு ஊர் சுற்றுறது அப்பப்போ இந்த காலத்து பெற்றவங்களாம் பார்த்திங்கன்னா செல்லை கையில் கொடுத்து இந்தாப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உக்கார வச்சுக்கிறாங்க பாருங்க என் பையன் சமத்தாக செல்லை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்வது அவங்களே இந்த காலத்து பசங்களை எல்லாம் ரொம்ப கெடுக்கிறாங்க ஆனால் வெளையாட விளையாட வேண்டிய வயசில் விளையாட விடலாம் சும்மா செல்லை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க வீட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறன்னு சும்மா படுத்து தான் தூங்கிட்டு இருக்க முடியும் அந்த வயசில் ஓடுற வ வயசில் ஓடித்தான் ஆகணும் ஏன்னால் முப்பது அஞ்சு வயது வரைக்கு நம்ம உடம்பு என்னென்ன நல்லது எடுக்குமோ அத்தனை நல்லதுங்களையும் எடுத்துக்கும் அந்த முப்பது அஞ்சு தாண்டுனதுக்கு அப்பறம் அந்த நல்லது எதுமே எடுக்காது அதனாலே நல்லா சாப்பிடணும் நல்லா ஓடியாடி விளையாடணும் தெரிஞ்ச விளையாட்டுகளெலாம் விளையாடணும் படிக்கிற வயசில் படிக்கணும் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சால்தான் அந்த நல்லது எடுக்கிற வயசில் நல்லது எடுக்க முடியும் ஏன்னால் அந்த வயசில் தான் உன்னால் அதை செய்ய முடியும் நீ வேறு வயது போனால் உனக்கு அந்த வயது கிடையாது ஏன்னால் அந்த ஒரு வயது அந்த ஒரு வயதானவனுக்கு தான் தெரியும் அவன் கஷ்டம் என்னனு இந்த காலத்திலேலாம் பார்த்திங்கன்னா சின்ன கொழந்தைகளுக்கே தலையில் ஒரு மெண்டல் ஃப்ரெஷர் கொடுத்துடுறாங்க அதனாலே அவங்க ஓடியாடி விளையாட முடியிறது இல்லை அவங்களால ஒரு உடற்பயிற்சி செய்ய முடியறது இல்லை இந்த காலத்து சின்ன பசங்க ஆறாங்கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கே பார்த்திங்கன்னா தலையில் ஒயிட் ஹேர்லாம் போடுது ஒயிட் ஹேரே போடுது இள நரை இள நரையிலாம் பார்த்திங்கன்னா இந்த வயசுக்கெலாம் வரவேண்டிய வ வயதே கிடையாது ஆனா ஏழாங் கிளாஸ் எட்டாங் கிளாஸுன்னு வருது ஏன்னால் அவங்களுக்கு அந்த டென்ஷன் மெண்டல் ஃப்ரெஷ்ஷரை கொடுக்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்க விளையாடுற வயசில் விளையாட விடுறது இல்லை ஓடியாடி விளையாடுகிற வயசில் ஓடியாடி விளையாட விடுறது இல்லை ரொம்பவே கஷ்டம் குடும்ப கஷ்டத்த அப்படியே கொழந்தைங்க மேலே ஏற்றுறனாலயே அவங்க அவங்களோட வயது போது அவங்களுடைய குழந்தை பருவம் போது அதனாலே ஓட வேண்டிய வயசில் ஓடணும் அதில் அவங்க எதுவும் யோசிக்காமல் ஓடணும் குழந்தைங்கள பெ பெற்றவங்க பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு உடற்பயிற்சியாட்டம் பண்ணு பார்க்கணும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஓடணும் பத்து கிலோமீட்ரு ஓடணுன்னு ஒரு எய்ம் வச்சு ஓடணும் ஓடணுன்னா டக்குனு எழுந்திரிச்சோன்னே மூஞ்சியை கழுவிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு கிழக்க பார்த்துட்டு ஓடக்கூடாது ஒரு திசையை பார்த்துக்கிட்டு ஓடக் கூடாது நம்ம ஒரு குறிக்கோளோடு இந்த இங்கே இருக்கிறோமா நம்ம வீட்டில் இருக்கிறோமா அந்த நாயர் கடைக்கு போயி ஒரு டீயை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடணும் சும்மா ஓ அப்டேயே ஒரு கிழக்க பார்த்துட்டு ஓடிவிட்டு திரும்பி வந்துட்டு பஸ்ஸை புடிச்சு திரும்பி வந்துட்டு இது தேவையா இதுக்கு அது ஓடாமலே இருக்கலாமே அதனால் தான் சொல்கிறேன் ஒரு இலக்கு இருக்கணும் ஒரு ஒரே ஒரு கான்செண்ட்ரேஷனோடு கான்செண்ட்ரேஷனோடு ஓடணும் கண்ட கண்ட விஷயத்த யோசிக்காமல் அப்போ ஓடணும் எப்போயுமே மனதை ஒரு நிலைப்படுத்துகிறக்காக மூச்சு பயிற்சியாட்டம் செஞ்சுக்கணும் வார்ம்அப் பண்ணிக்கணும் ஓடணும்னு டக்குனு ஓடிட கூடாது ஒரு சின்ன வார்ம்அப் ஒரு ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு உடற்பயிற்சியாட்டம் செஞ்சுக்கிட்டு தான் ஓடணும் அப்போது தான் நம்ம கை காலுலாம் இளைக்காது கை இழுத்து பிடிக்காது நரம்பு பிடிப்பு இருக்காது அதனால் சொல்கிறேன் ஆனா இந்த காலத்தில் பசங்கங்கிறது ஓடுகிற ஓட்டு ஓடியாடி விளையாடுவது ரொம்ப கம்மி அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செல்லை கையில் கொடுத்துட்டு உக்கார்ந்துக்கிறாய்ங்க பஸ்ஸு வந்துடுச்சு வண்டி வந்துடுச்சு அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து ஏரியாக்கு போகணுனா கூட வண்டிங்கிறாங்க அதுவும் இந்த காலத்தில் ஆறாம் கிளாஸ் பையன் ஏழாங் கிளாஸ் போகிற பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறதில்ல வண்டி தான் வாங்கி கொடுக்குறாங்க ஏன் ஏன் வண்டி வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெருந்தன்மை என் பையனுக்கு நான் வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் அவனோடய குழந்தை பருவம் அவங்க போக வைக்கிறாங்கன்னு தெரியறது இல்லை இந்த காலத்து பேரன்ட்ஸ் அவங்களும் எஸ்ஸைஸ் பண்ணி தான் ஆகணும் உடற்பயிற்சி பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அவங்களுக்கு காலா காலத்தில் ஒரு வயதான காலம் வரும்போது அவங்களுக்கு அப்போ செஞ்சது அந்த வயதான காலங்களில் உதவும் இப்போயுமே எப்போயுமே நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லதுதான் ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலை ஒர்க் ப்ரெஷ்ஷரு டைமிங் கிடைக்கிறது இல்லை நேரத்துக்கு எழுந்திரிக்கிறது இல்லை நேரத்துக்கு தூங்குறதும் இல்லை நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை இத்தனை ப்ரொவ இத்தனை விஷயங்கள்லாலயே ஒரு மனுஷனாலே அத்தனை அந்த உடற்பயிற்சிங்கிறது தடுக்கப்படுது அதனாலே உடற்பயிச்சிக்குன்னு ஒரு ஒரு டைமிங்கை ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும் தினமும் ஒரு மணி நேரம்னால் ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு பழகுனாதான் அந்த உடற்பயிற்சிக்கு நம்ம கூட கொடுக்குற ஒரு இது ஏன்னால் நம்ம நாம் சாகிற வரைக்கும் நம்ம கூட வர போகிற ஒரே நண்பன் அப்படின்னு பார்த்தா நம்ப உடம்பு தான் நம்ம உடம்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை நம்ம உடம்புக்குள்ள இருக்குற நம்ம யாருன்னால் ஒரு கூடு நம்ம கூட்டை நாம் தான் பார்த்துக்கணும் நம்ம ஒரு ஆத்மா ஒரு ஒரு உயிர் அவ்வளோ தான் நம்ம உடம்பு தான் நமக்கு ஒரு பார்ட்னர் ஒரு நண்பன் எப்போயுமே அதை நினைச்சிட்டு உடற்பயிற்சி செய்யணுங்க